தமிழ் நாட்டு மக்கள் பொங்கல் கொண்டாடுவாங்க பொங்கல் மா மாட்டு பொங்கல் பூ பறிக்கும் நோம்பி இருக்கும் இல்லை தமிழ் புத்தாண்டு சித்திரக்கனி தமிழ் தமிழ் புத்தாண்டு தீபாவளி கொண்டாடுவாங்க தீபாவளி எல்லாம் புது ட்ரெ புது துணி மணிகள் எடுத்து பட்டாசெல்லாம் வெடிப்பாங்க நல்ல சின்ன குழந்தைங்க சின்ன பெரிய பெரியவங்கள் வரைக்கும் எல்லா பட்டாசு வெடிச்சு எல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்பறம் தை பொங்கல்னால் எல்லாரும் இப்போ கோவிலுக்கு போவாங்க வருவாங்க டூர் போகிறதா போவாங்க ரெண்டு மூணு ரெண்டு நாள் மூனு நாள் டூர் போவாங்க போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க சித்திரகனிக்கு இங்கே அதேமாதிரிதான் இங்கெல்லாம் சித்திரகனினால் கனி வைப்பாங்க எல்லாரும் வைப்பாங்க வெ வைக்கமாட்டாங்க பிரியம் இருக்கிறவங்க வைப்பாங்க அதுக்கு தீர கனி வேணும்னா எல்லாம் பழம் எல்லாம் பழம் வைப்பாங்க அப்பறம் காலையில் எந்துருச்சி கனி கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க நம்ம தேவைனா விருது சின்னதாக ஒரு விருந்தெல்லாம் வெப் வைப்பாங்க